ஹோட்டல் தாபாக்கள் என்ன சாப்பிட விரும்புவீங்கள்னா அதிகமாக கடை சாப்பாடு எனக்கு பிடிக்காது வீட்டில் உள்ள சாப்பாடு தான் பிடிக்கும் ஹோட்டலில் சாப்பிட்றதுனா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவேன் புரோட்டா சாப்பிடுவேன் ஃப்ரைட் ரைஸ்னா என் அப்பா வாங்கிட்டு வர மாட்டாங்க புரோட்டா தான் வாங்கிட்டு வருவாங்க ஆனால் அதனாலே பரோட்டாவே எனக்கு வெறுத்துப் போய்டும் ஃப்ரைட் ரைஸ் தான் அதிகமாக சாப்பிடுவேன் வேற என்ன சாப்பிடுவேன் சில்லி புரோட்டா சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்து பிரியாணி மட்டும் தான் சாப்புடுவேன் நான்வெஜ்லாம் நான் சாப்பிடமாட்டேன் வெஜிட்டேரியன் தான் புரோட்டா மட்டும் தான் சாப்புட்வேன் பரோட்டால இந்த நூல் பரோட்டாலாம் சொல்வாங்க ஆனால் எனக்கு அதெல்லாம் பிடிக்கும் ஃப்ரைட் ரைஸ்ஸு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும் வெஜ்ஜு வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும் நான்வெஜ் ஆனால் சாப்பிட மாட்டேன் ஆனால் ஃப்ரைட் ரைஸில் மட்டும் சிக்கன் போட்ட ஃப்ரைட் ரைஸுனா ரொம்ப பிடிக்கும் அப்புறம் புரோட்டா பிடிக்கும் அப்புறம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி இடியாப்பம் சேமியா உப்புமா ரவா உப்புமா உப்புமா வகைகள் நிறையா வெரைட்டிஸ் உப்புமா அதனால உப்புமானா ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு உப்புமானா பிடிக்காது ஆனால் எனக்கு உப்புமானா ரொம்ப பிடிக்கும் ஹோட்டலில் வந்து இந்த நிறையா சென்னா பூரி இருக்கும் அதெல்லாம் பிடிக்காது இந்த வடை பாயசம்லாம் சாப்பிடுவாங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஹோட்டலில் நிறையா வைச்சி சாப்பாடுலாம் சாப்பிடுவாங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது பரோட்டானா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு ஆனால் பரோட்டானா ரொம்ப பிடிக்கும் என் தங்கச்சிக்கும் ஆனால் பிடிக்கும் ஆனால் என் தங்கச்சி நானும் ஃப்ரைட் ரைஸ் தான் கேட்போம் ஆனால் எங்கள் அப்பா வந்து புரோட்டா தான் வாங்கி தருவாங்க ஃப்ரைட் ரைஸ்லாம் அவ்வளோவா வாங்கி தர மாட்டாங்க எங்கள் அம்மா அப்படி கிடையாது நாங்கள் என்ன கேக்கிறோமோ அதை அப்படியே வாங்கி தருவாங்க எங்கள் அம்மா ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும்னு கேட்டாங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கி தருவாங்க புரோட்டா வேணாம்னு சொல்லிட்டேன் அதனால வாங்கிட்டு வரமாட்டாங்க ஆனால் எங்கள்ட்ட கேட்பாங்க என்ன வேணும்னு கேட்பாங்க கேட்டுட்டு தான் வாங்கிட்டு வருவாங்க வெளில போனால் தான் வாங்கிட்டு வருவாங்க அடிக்கடிலாம் வாங்கித் தரமாட்டாங்க எப்போயாச்சும் ஒன்று வாரத்தில் ஒரு நாள் மாசத்தில் ரெண்டு நாள் இதுமாரி தான் வாங்கித் தருவாங்க தினைக்கும்லாம் வாங்கித் தரமாட்டாங்க அவங்களுக்கே தெரியும் இது கெடுதல்னு அதனால் எங்கள் அம்மா அவ்வளோதா வாங்கி தரமாட்டாங்க எப்போயாச்சும் தான் வாங்கித் தருவாங்க பிரியாணியில் வெறும் சிக்கன் பிரியாணி வைச்சாலும் வெறும் பிரியாணி தான் சாப்பிடுவேன் சிக்கன்லாம் சாப்பிடமாட்டேன் ஆனால் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வேறு என்ன சொல்கிறது என் தங்கச்சிக்கும் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் நாங்களும் ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்போம் பானிப்பூரினா ரொம்ப பிடிக்கும் நான் என் ஃப்ரெண்டுலாம் நிறையா வாட்டி காளான் பானிப்பூரிலாம் சாப்பிட்ருக்கோம் நாங்கள் அதிகமாக சாப்பிட்டதே காளான் தான் நாங்கள் ட்ரைனிங் போன இடத்துல நாங்கள் ட்ரைனிங் முடிச்சிட்டு ஸ்கூல் போய்ட்டு முடிச்சிட்டு சாயங்காலம் ஈவினிங் வரும்போது காளான் தான் சாப்பிடுவோம் ஜாலியாக என்ஜாய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிடுவோம் நாளைக்கு போகலாம்னு நெனைச்சோம் இன்னொரு ஃப்ரெண்டு இன்னைக்கு போகலாம்னு நெனைச்சோம் ஃப்ரெண்டு வரல அதனால் விட்டுட்டு சாப்பிட முடியாதுன்ட்டு நாளைக்கு சாப்பிட்லாம்னு இருக்கோம் ஆனால் நாங்கள் அதிகமாக சாப்பிட்டதே காளானாக காளான் தான் அதிகமாக சாப்பிடுவோம் அதனால் காளான் பானிபூரி இதலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீட்ஸாலாம் பிடிக்கும் பீஸா பர்கர்லாம் பிடிக்கும் ஆனால் எப்படி சொல்கிறது சாப்பிடாம பாக்கும்போது பிடிச்சிருந்துது ஆனால் சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இல்லை அது டேஸ்ட்டு நல்லா இல்லை அதனால அதுலேருந்து நாங்கள் சாப்பிட்றதே விட்டுட்டோம் பீஸா பர்கர்லாம் சும்மா பாக்கும்போது நல்லாருக்கும் ஆனால் சாப்பிடலாம் அவ்வளோதா பிடிக்காது அதனால அதெல்லாம் சாப்பிடமாட்டோம்